ஆ சொல்லுங்கள் என்ன டாபிக் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஓகே ஓகே ஓகே நீங்கள் ஆ ஓகே ஆ ஓகே உங்களோடய பேர் மஞ்சு என்னோடய பேர் பிரியங்கா நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் ஓகே வா ஓகே உங்களுக்கு டாபிக் என்ன வந்துச்சு இல்லை கீழே கீழே கீழே இருக்கற டாபிக் கேட்குறேன் ஓகே ஓகே ஓகே ஓகே உங்களுக்கு என்னவெலாம் கொஸ்டின்ஸ் இருக்குது கொஞ்சம் கேளுங்க நான் ஆன்ஸர் பண்ணுறேன் ட்ரைவிங் ஸேஃபா பண்ணணும் அப்படின்னா லைக் கண்டிப்பாக ரூல்ஸை வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணியாகணும் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல ஸ்லோவாக போகணுமோ அந்த இடத்துல ஸ்லோவாக போகணும் எங்கே ஃபாஸ்டாக போகணுமோ அந்த இடத்துல மினிமம் ஃபாஸ்ட் வேணும் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது மேக்ஸிமம் வந்து நார்மலாக போவதே நல்லது நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆ ஃபஸ்ட்டு வந்து நியூவாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வண்டியை ஃபஸ்ட்டு மூவ் தான் பண்ணணும் நின்றுட்டே நம்ம மூவ் பண்ணணும் பேலன்ஸ் பண்ண முடியுதா அப்புறம் உக்கார்ந்து மூவ் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ தூரம் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியுது வண்டி வெயிட்க்கும் நம்ம வெயிட்டுக்கும் எவ்வளோ தாங்குகிறோம் ஸோ இந்த மாதிரி ஏரில் வந்து எவ்வளோ நம்ம போக முடியுது எல்லாமே செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் நீங்கள் வண்டியை ஹேண்டில் பண்ணுற விதமே கரெக்டாக இருக்கணும் ஒன் கியரில் இருக்கணும் அப்புறம் எப்போவுமே ப்ரேக்கில் வந்து ஒன் ஹேண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் நீங்கள் கிக் பண்ணும்போதே கொஞ்சம் கான்ஃபிடெண்டாக நம்மளால் கரெக்டாக ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம கிக் பண்ணி உட்காரணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் லைட் ஸ்பீடை ம் மீடியமாக வச்சு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டுதான் வந்து கொஞ்சம் ஸ்பீடு எடுத்து எடுத்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணமுடியும் ஆக்ஸிலேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும் ஒரேடியாக மூவ் பண்ணிணா கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம் நியூ லேனர்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக ப்ரேக் பிடிச்சு பிடிச்சு மூவ் பண்ணிணா கரெக்டாக ஈஸியாக பகிழடுவாங்க அது மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ணணும் சர்க்கிள் ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய் பழகணும் அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி மூவ் பண்ணி பண்ணணும் டேர்ன் பண்ணி மொதோ நின்றுட்டே டேர்ன் காலை வச்சு டேர்ன் பண்ண தெரியுமானு பார்க்கணும் நெக்ஸ்ட்டு ரெண்டு காலையும் தூக்கி வச்சுட்டு நம்ம எப்படி டேர்ன் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறந்தான் நீங்கள் ட்ரைவிங் லைசென்ஸ்க்கு எட்டுப்போட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைவிங் லைசென்ஸ் வாங்கிகிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் கரெக்டாக கவனமாக ஸேஃப்டியாக ஹெல்மெட்டோடு ஓட்டினீங்கனா எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஓகே வா ஆ ஓகே ஓகேம்மா தேங்க்யூ ஆ